கடந்த சில வருடங்களாக இந்திய ப்ரோ பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்குது ஏன்னா டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் நவம்பரில் அது என்ன அப்படின்னா ரெண்டு ஆயர்ரூபாய் ஐந்நூறுபா நோட்டெல்லாம் செல்லாது எல்லாமே திருப்பி பேங்க்கில் ரிட்டன் பண்ணிவிட்டு மாற்றிக்கோங்கன்னு அதில் நிறைய வருவாய் வந்து நம்மளுக்கு இழப்பு ஏற்பட்டாலுமே அந்த ப்ளாக் மணிங்கிற ப்ளாக் மணி எல்லாம் நிறையாமே திரும்ப வந்துச்சு ஸோ அதில் ஒரு சரிவை சரிஞ்சுது ச சரிவை சஞ்சித் சந்தித்தது உண்மை தான் அதுக்கப்புறம் எக்கனாமி எப்படி இருந்துச்சு அப்படின்னா டே பை டே இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்குது ஏன்னா நம்ம கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது கோல்ட் ரேட் ஜாஸ்தி ஆகுது மற்ற எல்லா வளர்ச்சியுமே இருந்துட்டு தான் இருக்குது இப்போ டிஜிட்டல் பேங்கிங்க்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா இப்போ எல்லோருமே என்ன பண்ணுறோம் டிஜிட்டல் பேங்கிங் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இப்போது ஒரு சின்ன கடைக்குப் போனாலுமே அங்கே பே பண்ணுறதுக்கு உண்டான அந்த இ க்யூஆர் கோடு வெச்சிருக்கிறாங்க நம்ம அதை ஸ்கேன் பண்ணி பே பண்ணிவிட்டு வரோம் ஸோ எல்லா ட்ரான்ஸாக்ஷனும் என்ன ஆகுது அப்படின்னா டிஜிட்டல் ட்ரான்ஸாக்ஷனாக நடக்கறதுனால நம்மளுக்கு யார் எத்தனை செலவு பண்ணுறா எல்லா டீட்டெயில்ஸும் என்னது பேங்க்கு மூலிமா நடக்கறதுனால நம்மளுக்கும் கணக்கு தெரியுது அரசாங்கத்துக்கும் ஒருத்தரோடய கணக்கு தெரியுது ஸோ பணமாக இல்லாமல் இந்த மாதிரி டிஜிட்டலைசேஷன் மூலிமா அந்த டிஜிட்டல் இது பணப்பரிவர்த்தனை மூலம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டேக்ஸ் யார் யார் கட்டணும்ன்னு தெரியும் ப்ராப்பராக என்னென்ன யார் யார் எத்தனை எத்தனை கொடுக்கறாங்கன்னு தெரியும் ஸோ இப்போ வந்து இப்போ முக்கால்வாசி டிஜிட்டல் ட்ரான்ஸாக்ஷனாக நடக்குது இன்னும் பாதி பேர் பணம் புழங்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களும் டிஜிட்டல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா இந்த பொருளாதாரத்தின் வளர்ச்சி வந்து உச்சியை தொடும் ஸோ இப்போ வளர்ச்சியில் தான் இருக்கு ஆனால் இன்னும் உச்சியை தொடுறது எப்படி அப்படின்னா எல்லோருமே டிஜிட்டல் யூஸ் பண்ணிட்டால் ஸோ எல்லார்த்துக்கும் காசு எங்கிருந்து வருது எங்கிருந்து போகுதுன்னு தெரியும் ஸோ இதுதான் ஒரு ஒரு முக்கியமான தொழில்துறை வளர்ச்சிக்கு காரணம் ஸோ தொழில்துறை பொறுத்த வரைக்கும் கொரோனாவால் கம்மியாக இருந்துச்சு தான் அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது ஸோ இப்போது வந்து அந்த பொருளாதாரம் கொரோனாவுக்கு அப்புறம் ரொம்பவே முன்னேறியிருக்குன்னு சொல்லலாம் தமிழ்நாடு